எனக்கு ஓவியம் வரைய ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல்லேருந்தே சின்ன சின்ன ஓவியங்கள் வரைந்து பழகியிருக்கேன் நான் டென்த்து ஸ்டாண்டார்ட் போயிட்டு நான் வந்து ஓவியக் காம்படீஷனில் கலந்துக்குட்டு நான் ஒரு ஓவியம் வரைஞ்சேன் அது எப்படி அப்படின்னா பெண்கள் நம் நாட்டின் கண்கள்ங்குற ஒரு தலைப்பில் வரஞ்சி அது வந்து நியூஸ் பேப்பர் அளவில் வந்து போனுச்சு எங்கள் ஸ்கூலோடைய நோட்டீஸ் போர்டு எல்லாத்துலியுமே ஒட்டினாக நான் அந்த பெண்கள் என் கண்கள்ன்னு சொல்லிட்டு வரைஞ்ச அந்த தீம் தான் வந்து எங்கள் ஸ்கூல் ஃபுல்லாகவும் பரவி எல்லாருமே வந்து கொஞ்ச நாளாக வந்து என்னோடைய என்னோடைய ஓவியத்தையே பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அவார்டு ரிவார்டு ரெண்டுமே கொடுத்தாங்க